எங்கள் ஊர் வந்து கிராமம்தான் எங்கள் கிரா எங்க ஊருக்கும் வந்து இப்போது சிட்டி சைடுக்கும் நிறைய டிஃப்ரென்ட் இருக்குது இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு ரோடு வந்து சரியாக இருக்காது குடிக்கிற தண்ணி வந்து ஒழுங்காக வராது குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும் ஒரு வண்டியில் வந்து ஒரு ஸ்கூலுக்கே இப்போது போகணும் இப்போ வெ வெளியூருக்கு போகணும் அப்படின்னாவே மோஸ்ட்லி பஸ்ஸு நிறையா வராது ஆனால் இதுவே வந்து சிட்டி சைடுனால் அங்கெலாம் வந்து நல்லா இபபோ ஆஃப்னவருக்கு கால் மணிநேரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனாலும் ஆஃப்னவர்க்கு ஒரு வாட்டி பஸ் இருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு பஸ்ஸு தான் இருக்கும் காலையில் போனால் சாயந்தரம் தான் வரமுடியும் சாயந்தரம் போனால் நைட் தான் வரமுடியும் அந்தமாதிரி தான் ஒரு சில பஸ் தான் விடுவாங்க அதுவே சிட்டி சைடுலைனா அரை மணிநேரத்துக்கு ஒரு வாட்டி அரை மணிநேரத்துக்கு ஒரு வாட்டி பஸ் இருக்குது அதை விட எங்கள் ஊரில் வந்து ரோடு தார் ரோடே பார்க்க முடியாது மோஸ்ட்லி மண் ரோடுதான் இருக்கும் இப்போதான் ஏதோ தார் ரோடு போடுறாங்க அந்த தார் ரோடும் ஒழுங்காக இருக்கிறது இல்லை கிடையாது மேடும் பள்ளமாக இருக்கும் இதுவே வந்து சிட்டி சைடாக இருந்தால் ரோடெலாம் ஹைவே மாதிரி நல்லாயிருக்கும் பஸ்ஸு போக இப்போ வந்து சைக்கிளு இந்த மாதிரி வந்து பைக் இந்த மாதிரிலாம் போக நல்லாயிருக்கும் நடந்து போகவும் நல்லாயிருக்கும் இப்போ மழையெலாம் பேய்ஞ்சால் இப்போ வந்து சிட்டி சைடில் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் இதுவே கிராமத்தில் வந்து ரொம்ப வந்து சேரும் சகதியுமாக இருக்கும் இப்போ வந்து ஏதோ இது வந்து இப்போ குளிக்கிற தண்ணி இந்த மாதிரி பாத்திரம் விளக்குற தண்ணி வெளியே போணுன்னால் டிச்சு கூட இருக்கவே இருக்காது இதுவே சிட்டி சைடு அப்படி கிடையாது எவ்வளோதான் இருந்தாலும் கால்வாய்னு வெட்டி வச்சுருப்பாங்க டிச்சு இருக்கும் அதில் தண்ணி போகும் ஆனால் கிராமத்தில் அந்த மாதிரி இருக்காது குடி தண்ணியெலாம் சிட்டி சைடில் வந்து பைப்பில் வரும் ஆனால் இதுவே கிராமத்தில் எங்கள் ஊரில் எல்லா கிராமத்துலியுன்னு சொல்லலை எங்கள் ஊரில் வந்து குடிக்கிற தண்ணி வந்து நாங்கள் ஓடையில் போய் தான் மொண்டுகிட்டு வருவோம் தண்ணி வசதி இருக்காது அதே மாரி கிராமத்தில் வந்து அடிக்கடி கரெண்டு வந்து இருக்காது இப்போ மழை பேஞ்சுது அப்டின்னால் ஒரு வாரத்துக்கு கரெண்டு இருக்காது ஆனால் அதுவே சிட்டி சைடாக இருந்தால் மழை மழை பேஞ்சாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் அங்கே கரெண்டு இருக்கும் ஆனால் ரொம்ப டிஃப்ரென்ட் இருக்குது கிராமத்துக்கும் சிட்டி சைடுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ட் இருக்குது எல்லா வசதியும் கிராமத்தில் இருக்காது ஆனால் வந்து சிட்டி சைடில் வந்து எல்லா வசதியுமே இருக்கும் பஸ் வசதி அதுக்கப்புறமேட்டுக்கு கிராமத்தில் என்னான்னால் வந்து இப்போ கடையே இருக்காது ஆனால் சிட்டி சைடில் வந்து கடை இருக்கும் நம்பளுக்கு ஒரு ப்ரொவிஷன் வாங்குணுன்னா கூட நம்ம வந்து கிராமத்தில் வாங்க முடியாது சிட்டிக்கு தான் நம்ப போய் ஆகணும் ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க வந்து கிராமத்துக்கு வரவே மாட்டாங்க ஏதோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு அந்த மாரினாதான் வருவாங்க ஆனால் நாங்கள் வந்து அன்றாட தேவைக்கே வந்து நாங்கள் சிட்டிக்கு தான் போகணும் ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னாலும் சிட்டிக்கு போகணும் ஒரு நோட்டு புக் வாங்கணுன்னாலும் சிட்டிக்கு போகணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறதாக இருந்தால் கூட சரி எல்லாம் ஊர்லையுமா ஸ்கூல் இருக்குது கிடையாது சிட்டி சைடில் வந்து நிறைய ஸ்கூல் இருக்கும் கிராமத்தில் இந்த ஒரே ஒரு ஸ்கூல் இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு வந்து சிட்டி சைடோட வந்து கிராமம் தான் நல்லா இருக்கும் இருந்தாலும் சிட்டியில் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் கிராமத்தில் வந்து ஒரு வசதியும் இருக்காது